விவசாயத்தில் புதுசாக பயன்படுத்தப்படும் முறைகள்னு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ட்ரா ட்ராக்ட்டர் கிடையாது எதுவுமே கிடையாது மாட்டுவண்டி வச்சு தான் உழுதாங்க இப்போலாம் பார்த்திங்கனா வேலையை எளிதாக்குற வகையில் ட்ராக்ட்டர் வந்துடுச்சு ஒரு நிலத்த உழுவனுமா ட்ராக்ட்டருக்கு ஆயர்ரூவாய்க்கு டீசல் போட்டால் ஒரு ஏக்கர் நெலத்தை ஈசியாக உழுதுட்டு போயிரலாம் அப்படிங்கிற கான்சப்ட் வந்துடுச்சு ஒரு காட்டுக்கு மருந்தடிக்கணும்னா கூட ட்ரோன் மூலியமாக மருந்தடிச்சிடுறாங்க முன்னாடிலாம் மிஷின் வச்சு தான் மருந்தடிப்பாங்க அப்புறம் பார்த்திங்கனா இப்போ உரம் போடணும் காட்டுக்கு அப்படின்னா கூட கையில் தூக்கிகிட்டு ஒரத்தை போடணும் அப்படிங்கிற அவசியமே தேவையே இல்லை ட்ரோன் மூலியமாகவே காட்டுக்கு உரம் மருந்து எல்லாம் போடுற அளவுக்கு வசதிகள்லாம் வளர்ந்துடுச்சி இப்போ புல் வெட்டுறத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு விவசாயத்தை எளிதாக்கக்கூடிய நிறையா மிஷின்கள் வந்துடுச்சு இந்தியாவுலையும் சரி தமிழ்நாட்லையும் சரி